எங்கள் வீட்டில் நான் சமையல் செய்வதுக்கு எல்பிஜி கேஸ் தான் சமையல் சிலிண்டர் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நான் வீட்டில் சமைக்கிறதுக்கு முன்னாடி கேஸ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜன்னெல்லாம் திறந்து விட்டுருவேன் ஜன்னல் திறந்ததுக்கு அப்புறம் அப்புறம் கிட்சன் ஃபேன் போட்டு விட்டுடுவேங்க எதாவது கேஸ் எதாவது லீக் ஆகிருந்தா கூட வெளியே போயிருமில அதுக்காக நான் கேஸ்ஸை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சிடுவேன் அப்புறம் எண்ணெய் தாளிக்கும் போதும் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு எண்ணெய் தாளிப்பேன் ஏன்னால் கொஞ்சம் அதிகமாக ஹீட் ஆச்சுன்னா அது கொஞ்சம் தீ பிடிச்சி தீ பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் நான் பாதுகாப்பாக வேலையும் செய் செய்வேன் அப்புறம் எப்படின்னால் நம்ம எங்கேயாவது வெளியே போனால் கூட கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிகிட்டுதான் போவேன் லைட் லைட்டு கேஸ் எல்லாம் ஆஃப் ஆகியிருக்கா ஆஃப் பண்ணியிருக்கேன அப்படினு செக் பண்ணிவிட்டுதான் போவேங்க அப்புறம் இன்னும் வந்து நம்ம புது கேஸ் வாங்கிறோம்லங்க புது கேஸ் வாங்கும்போது அந்த கேஸ்ஸு நான் ஒரு டைம் வாங்கி வீட்டில் வச்சுட்டேங்க வீட்டில் வச்சு ரெண்டு நாள் ஊருக்கு போயிட்டோம் அப்புறம் வந்து வீட்டு கதவை திறந்து பார்த்தா ஒரே கேஸ் ஸ்மெல்லு நான் கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தானே போயிருந்தேன் எப்படி மறுபடியும் கேஸ் ஸ்மெல் வருது அப்படினு எல்லாம் வீடெலாம் போய் செக் பண்ணி பார்த்தப்போ அப்போ புது கேஸ் வாங்கி வச்சுருந்ததுல அதில் அப்படியே லைட்டாக லீக் ஆகிட்டே இருந்ததுங்க என்னடா இதில் லைட்டாக லீக் ஆகுதே என்ன ஸ்மெல் எதில் வருது அப்படினு கொஞ்சம் அப்படியே கவனிச்சி பார்த்து இங்கே சிலிண்டரெல்லாம் வெளியே எடுத்து வச்சு நல்லா செக் பண்ணி பார்த்தப்போ அந்த புது கேஸ்லிருந்து லீக் ஆகுதுங்க அதனால அந்த கேஸ் எடுத்து வெளியே வச்சுட்டோம் மறுபடியும் அந்த கேஸ் கொண்டு வந்து போடுகிறவர ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு அது என்னெனு பார்த்து ரெடி பண்ணி தரேன் அப்படினு சொன்னார் அப்புறம் நாங்கள் எடுத்து வெளியே வச்சுட்டோம் ரெண்டு நாள் வெளியேதான் இருந்தது அவர் மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் வந்தப்போது அந்த அவர் வந்து பார்த்து என்னமோ வாசர் மாதிரி போயிருக்குது அந்த வாசர் மாற்றினா சரி ஆகி போகும் அப்படின் சொல்லி அந்த வாசர் மாற்றி கொடுத்துட்டு போனாருங்க அதுக்கு அப்புறம் நாங்கள் எப்போ கேஸ் வாங்கினாலும் அதை நாங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு தான் வாங்குவோம் நீங்களும் வந்து அந்த மாதிரி ஏதாவது கேஸ் வாங்கும்போது கேஸ் லீக் ஆகுதா அப்படினு உடனே அவங்க இருக்கும்போதே உடனே நீங்கள் அந்த கேஸ் எடுத்து ரெகுலேட்டர் வச்சு பார்த்துட்டு அந்த கரெக்டாக இருக்கா என்று அந்த வாசர் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையானு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஏன்னால் அவர் இருக்கும்போது நம்ம பார்த்து ரெடி பண்ணிக்கலாம் இல்லைது அல்ல அல்லது வந்து அவங்க போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கேஸ் மூஞ்சிடுச்சுன்னா நம்ம அப்போதைக்கு எடுத்து வைச்சா அந்த கேஸ் லீக் ஆகும் அந்த கேஸ் லீக் ஆகும் போது நமக்கு சமையல் செய்வதுக்கும் பயமாக இருக்கும் அந்த நேரத்தில் வேறு கேஸ்ஸும் கிடைக்காது பக்கத்துக்கு வீட்லேயும் இல்லை எங்கேயும் நம்மளுக்கு வந்து அந்த கேஸ் நம்மளுக்கு கிடைக்காது அதனால் கொண்டு வந்து போடும்போது நீங்கள் அப்போயே பார்த்து நீங்கள் ரெடி பண்ணி பா வச்சுட்டிங்கன்னா அதனால் கொஞ்சம் பரவயில்லையா இருக்குனு வைங்களேன்